கூட பிறந்தவுங்க யாரும் இல்லை நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அம்மா அப்பாவுக்கு அதுவும் செல்லப்பொண்ணு என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துனாங்க நான் கேட்குறத எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஒரே பொண்ணுன்னால் எப்படி இருக்கணும் என்னன்னு அதெல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணி வளர்த்தாங்க ஏன்னால் பொண்ணாச்சே பையன்னால் வந்து எப்படி வேணாலும் வளர்ந்துக்குலாம் இருக்கலாம்னு விட்டிருப்பாங்க பொண்ணுங்காட்டி அந்த சர்க்கிளில் அந்த சர்க்கிள்குள்ளேயே வெச்சுருந்தாங்க ஆனாலும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிகிட்டு நான் கேட்டதும் வாங்கி தருவாங்க இன்கேஸ் அந்த நான் கேட்குறப்போ அவங்க கிட்ட வாங்கித்தர முடியாத சூழல் ஏற்பட்டாலும் நா அவங்க கிட்ட எப்போ முடியுதோ அப்போ வந்து வாங்கித் தருவாங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க